இப்போவெல்லாம் பேடிஎம்மு கூகுள் பே ஃபோன்பே அப்புறம் இன்ஸ்டா ஃபேஸ் புக் ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்சில் தான் இப்பெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஸோ ஸ்மார்ட் போனோடய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தீங்க அப்படினா நிறைய அதை யூஸ் பண்ணுறதுனால அப்படியே அதுலேயே அடிக்ட் ஆகிவிடுறாங்க ஸோ முதல்ல அதையே பார்க்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கனா இப்போது அப்ளிகேஷன்ஸ் மூலிமா நம்ம பணம் அனுப்புகிறோம் அப்படினா பணம் அனுப்பும்போது சில டைம்ஸ்சில் வந்து டெக்னிக்கல் ஃபால்டுனால் பணம் அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரலை ஸோ அந்த பணம் வந்து நடுமத்தியில் ப்ரேக் ஆகிடுச்சு அப்படினா ஒரு மூணு நாலு நாள் கழிச்சிதான் வந்து நமக்கு திரும்பி பணம் நமக்கு வருது ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ட்ஸெல்லாம் நிறைய இருக்கிறதுனாலயும் அதுவும் கொஞ்சம் கவனிக்கணும் ப்ளஸ் அதுவுமே பார்த்தீங்கனா இப்போ இன்ஸ்டாவெல்லாம் பார்த்தீங்கனா நிறைய ரீல்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோம் அவங்க அதை மற்றவுங்க நம்மள பார்ப்பாங்களா இல்லைனா நம்ம நம்மளோட என்ன இருக்குது குவாலிட்டிஸ் நமக்குள்ளே இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ்செல்லாம் வந்து வெளியே எக்ஸ்போஷர் பண்ணுறோமா ஸோ அந்த மாதிரி எதுக்கு வைக்கிறாங்கணும் தெரியாது ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க ஸோ வாட்ஸ்ஆப் யூஸ் பண்ணுறாங்க ஸோ வாட்ஸ்ஆப்பில் நிறைய ஸ்டேட்டஸ்செல்லாம் வைக்கும்போதும் பாத்தீங்கனா ஸோ அதில் வந்து மற்றவுங்க அதில் வைக்கிற போட்டோஸ்செல்லாம் பார்த்தீனா மற்றவுங்க அதை ஈஸியாக எடுத்து மிஸ்யூஸ் போட்டுறவும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்களெல்லாம் இருக்குது அதையும் நம்ம கவனிக்கணும் ப்ளஸ் பார்த்தீங்கனா நிறைய சப்போர்டிவ்ஸ் ஆப்ஸ்னு வருது இப்போது வந்து ஸ்மார்ட்போனெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கனா நிறைய இப்போது டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் நமக்கு வந்துச்சுனால் உடனே மொபைலை எடுத்து என்ன பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த மொபைலில் இந்த மாதிரி இந்த இஸ்ஷுஸ் இருக்குது அப்படினு கூகுளில் டைப் பண்ணுனீங்கனால் உடனே அதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து கிடைச்சுருது ஸோ இதோடய இதுதான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸே ஸோ எந்த ஒரு ஃபோனில் எந்த ஒரு எந்த ஒரு பொருளும் பார்த்தீங்கனா ஸ்மார்ட் போனில் என்ன இஸ்ஷுஸ் வந்துச்சுனாலும் எனக்கு இதுதான் இஸ்ஷுஸ் அப்படினு நம்ம சொல்லிவிட்டோம் அதில் டைப் பண்ணுனோம் அப்படினா கூகுளில் டைப் பண்ணுனோம்னால் அதுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணுங்றளவுக்கு அந்த கைடன்ஸ் ஒன்று வருது ஸோ அதை வச்சு நம்ம நம்மளால என்ன பண்ண முடியும் கைடன்ஸ் பார்த்துக்க முடியும் ப்ளஸ் பார்த்தீங்கனா நிறையா அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண மொபைல் வந்து வீணாகிடுது ஸோ ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகுதுனு இருக்கலாம் லாங்க் டெர்மாக யூஸ் பண்ணணும்னால் ரொம்ப சார்ட் டெர்மில் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இதை எல்லாம் இதோடு பார்த்தீங்கனா இதோடு ப்ளஸ் அண்ட் மைனஸ்ஸாகவும் நான் பார்க்குறேன்